பொதுவாக தோட்டத்திலே செடிகள் மரங்கள் பூத்துக் குலுங்குவதை பார்க்கும் பொழுது அதோடய ஜீவனுடைய அதற்கு உயிர் பெற்று நம்மை வாழ்த்துவது போல் இருக்கும் அது மட்டுமில்ல ஒவ்வொரு செடிக்கும் நீங்கள் ஒவ்வொரு நாளும் போய் நின்று சில பேசினால் அந்த செடிகளுக்கு அந்த பு அந்த செடிகளுக்கு நாம் கேட்கும் சக்தி அதற்கு உண்டு என்பதை நீங்கள் கண்டிப்பாக நான் உணர்ந்திருக்கிறேன் ஒரு நாளாவது போய் தினமும் அந்த செடிகளுடன் பேச வேண்டும் அதுக்கு மிகவும் பிடிக்கும் நமக்கு தெரியாது அதற்குரிய சக்தி இறைவன் அதற்கு படைத்திருக்கிறான் அதை நாம் உணர்வதில்லை ஒவ்வொரு செடியும் மன உறுதியுடன் நீங்கள் நின்று பேசினால் அதுங்க கண்டிப்பாக அந்த நாம் பேசுவதன் மூலயமாக அந்த மரங்கள் செழிப்பாக வளரும் அது மட்டுமில்ல அந்த பூத்துக் குலுங்குவதை பார்க்கும் போது மனம் மிகவும் மகிழ்ச்சியடையும் நமது நோய்கள் குணமாகும் அது நம் மனம் விட்டு பேசும் பொலுது அந்தச் செடிகளுக்கும் உயிர் உண்டு என்பதை கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் உணர வேண்டும் உணர்ந்தால் தான் அந்தச் செடிகள் நன்றாக வளரும் அதை உணர்ந்து அதுக்கு தேவையான உரங்களையும் தண்ணீர்களையும் பாய்ச்சும் பொழுது அது மிகவும் செழிப்பாக வளர்ந்து நம்மை பார்த்து சிரிக்கும் ஆனந்தமாக குதூகலிக்கும் என்பதை உணர வேண்டும் கண்டிப்பாக உணருவீர்கள் என்னுடைய அனுபவம் உண்டு நான் ஒவ்வொரு மரங்களையும் தினமும் வந்து ஒவ்வொரு வா தினமும் வாக்கிங் செல்லும் பொழுது ஒவ்வொரு செடிகளும் வளைந்து நெளிந்து அதன் முன் நின்று நான் அப்படியே அதைப் பார்ப்பேன் பார்த்து அந்தச் செடிகளை ஓடு பேசுவது போல் நம்முடைய மனசுக்குளே பேசுவேன் பேசும் பொலுது நமக்குள்ளே ஒரு குதூகலம் ஏற்படும் பொழுது ஆனந்தமாக இருக்கும் அதை அனுபவித்தால் தான் தெரியும் நான் நன்றாக உணர்ந்திருக்கிறேன் ஒரு சாதாரணமான வாக்கிங் செல்லும் போது தினமும் ஒரு மரங்களிடத்தில் நின்று குறிப்பாக நின்று நான் பே அந்த மரங்களை உற்றுப் பார்ப்பேன் அது வளர்ந்த விதம் அதனை பார்த்து எ எப்படி இதுகளுக்கும் உயிர் ஒன்று இருக்குமோ என்று நான் நினைப்பேன் கண்டிப்பாக அது அதுக்கு நன்றி செலுத்துவது போல் அதை பார்க்கும் நம் சே நாம் பார்த்தால் நமது உள்ளம் குளிர்வதை நான் உணர்ந்திருக்கிறேன் ஆனந்தம் அடைவதை நான் உணர்ந்திருக்கிறேன் இதை சொல்லி மாளாது நீங்கள் அனுபவித்தால் தான் தெரியும் ஆகவே மிகவும் பூத்துக் குலுங்குவதை பார்க்கும் போது நான் நன்றாக உணர்ந்திருக்கிறேன் மிக்க மகிழ்ச்சி அடைந்திருக்கிறேன் நன்றி